ஆ குட் ஈவினிங் மேடம் பவித்ரா மேடம்ங்ளா ஆ நாங்கள் நாமக்கல்லேருந்து பேசுறோங்க மேடம் இப்போது ரெண்டுமூனு நாளாகவே எனக்கு ரைட் சைடு வந்து தோள்பட்டை வந்து ரொம்பவே பெயினாக இருக்குதுங்க மேடம் அது எதனாலைங்க மேடம் அப்படி இருக்கும் ஆஹூம் இல்லைங்க மேடம் ஆ ஆமாங்க மேடம் இப்போ நான் வேலைக்கு போகணுன்னா ஒரு மூனு நாலுமணி நேரம் ஆகும்ங்க மேடம் ட்ராவல்ல ட்ராவல்ல தான் இருக்கமாதிரி இருக்கும் ஆ அதனால் தான் இருக்குமாங்க மேடம் ஆ சரி ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் கை ரொம்பவே வீக்கமாக இருக்குது மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ தேங்க்யூ மேடம்